கடலுக்கு செல்லும்போது நமக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் பத்திரமாக எடுத்துகிட்டு போக வேண்டும் உதாரணத்துக்கு துடுப்பு மின்வாய் தூண்டில் நமக்கு தேவையான ஆதாரம் சாப்பாடு தண்ணீர் உடை குழந்தைகளை கூட்டி செல்லக்கூடாது கடலுக்குள் போகும் போது மீன் மீன்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துகிட்டு போகலாம் இல்லாட்டி வந்துட்டு உள்ள சிற்பி சங்கு நத்தை அனைத்து பொருட்களையும் பார்க்கலாம் எடுத்துகிட்டு வரலாம் இல்லாட்டி வந்துட்டு துடுப்பு போட்டு போடும் பொழுது பத்திரமாக போட வேணும் பத்திரமாக போட்டால்தான் நம்மளால் நம்ம காப்பாற்ற முடியும் இல்லாட்டி வந்துட்டு நம்ம கீழே விழுந்துருவோம் கடலில் விழுந்துருவோம் அதேமாதிரி கடலில் வந்து குப்பை குப்பைகள் சகதிகள் நிறைய எடுத்துன்னு போய் நம்ம போடுகிறோம் அதையெல்லாம் போடக்கூடாது அது போட்டால் மீன்கள் வந்து செத்துடும் அதேமாதிரி ஏரி குளம் குட்டை அனைத்து இடத்துலையும் சிறு சி பிள்ளைகளை வந்து கூட்டின்னு போகக்கூடாது கூட்டின்னுப்போனால் நமக்கு தான் பிரச்சின கொழந்தைகள் வந்து தெரியாது தவறி கீழே விழுந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உயிர் இழந்துடுவாங்க அதனால் வந்து சிறு குழந்தைகள கூட்டிகிட்டு போகக்கூடாது நீச்சல் தெரியாதவங்களை யாரும் கூட்டிகிட்டு போகக்கூடாது நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஆற்றோ குளமோ நீரோ நீர் கடலிலையோ அனைத்து இடத்துலையுமே போய் நம்ம போகணும் நீச்சல் தெரியாதவங்க போனால் நமக்கு ஆபத்து அதேமாதிரி இந்த பெண்கள் வந்து கடல்லேயோ ஆற்றுலையோ இல்லை கொ கிணத்துலையோ குளிக்கும்போது பத்திரமாக குளிக்கணும் மீன் பிடிக்கும் போது அந்த தன் புடவையால மீன் பிடிப்பாங்க அதெலாம் தவறு மீன் பிடிக்கக்கூடாது மீன் பிடித்தால் நிறைய விஷயங்கள் வந்து ந நடக்குது கெட்ட சக சகதிகள் கெட்ட பொருளெலாம் வந்து எடுத்துன்னு போய் ஆற்றுலையோ கட கடல்லேயோ போடக்கூடாது போட்டால்